இப்போ பார்த்திங்கன்னா டூருக்கு போனோம்னா ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன் எங்கள்கிட்ட டிஜிட்டல் கேமரா இருக்கு அதை ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து இதுக்கு திருச்செந்துர் கன்னியாகுமரி எல்லாத்துக்கும் டூர் போய்ருந்தோம் பார்த்திங்கன்னா இயற்கை சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு சன் காலையில் சன்ரைஸ் ஆகிறதுல்லாம் ஃபோட்டோ எடுத்திருந்தோம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்ட்டிவாக சும்மா நேச்சுரலாக காலையில் அப்படியே ரைஸ் பண்ணுறதுலாம் நல்லாருந்துச்சு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அதுலேருந்து நான் இப்போ எதை பார்த்தாலும் ஃபோட்டோஸு நிறைய எடுப்பேன் அதை பார்த்திங்கன்னா இப்போ அங்ககே போனோம்னா அந்த மலைகள்லாம் நிறையா இருந்துச்சு இந்த கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா கடலில் எல்லோரும் எங்கள் ஃபேம்லியெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் அந்த விவேகானந்தர் பாறை வள்ளுவர் சிலை அதை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அதை பார்த்து நான் வண்டியில் வர்றப்போ ரசித்துக்கிட்டே வருவோம் ஃபேம்லி கிட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஃபேம்லிலேயே நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லோருமே அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டில்லில் ஏதாச்சும் ஒரு பத்து ஃபோட்டோவில் நாலு ஃபோட்டோ ரொம்ப புடிச்சிடும் அதை என்ன பண்ணுவோம் நாங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக ஒரு ஆல்பம் போடுகிற மாதிரி பிரிப்பேர் பண்ணிப்போம் அதேமாதிரி நிறையா போகிற இடமெல்லாம் இப்போ திருச்செந்தூர் போனோம் திருச்செந்தூர் கோவில் கிட்டே முன்னாடி நின்று எடுத்தோம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் கடலில் போய் சுற்றி பார்த்துட்டு எடுத்தோம் அப்புறம் ராமேஸ்வரம் போனோம் ராமேஸ்வரம் ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் கோடியக்கரைக்கு அதை விட சூப்பராயிருக்கும் அந்த கடற்கரை ஓரமாக அந்த சாலையில் போகிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு இயற்கை சீனாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே நல்லா எல்லோரும் ஃபேமிலியா உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் ரொம்ப கிரவுடான டயத்தில் நாங்கள் போகலை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அப்போ பார்த்திங்கன்னா நல்லா எங்கள் ஃபேமிலில எடுத்த ஃபோட்டோசெல்லாம் நான் போன வருடம் எடுத்ததெல்லாம் இந்த வருடம் நான் ரொம்ப பார்த்து ரொம்ப ரசித்துகிட்டு இருந்தோம் ஃபோட்டோஸ்லாம் நம்ம போனதை விட இது பண்ணுவோம் இந்த ஃபோட்டோஸை பார்த்தோம்னா நமக்கு நெனைப்பு வந்துடும்ல இங்கேயெல்லாம் போனோம் அப்படிங்கிறது அதனால இந்த ஃபோட்டோசெல்லாம் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் அதுமாதிரி வீட்டுக்கு வந்தோம் வந்துவிட்டு எங்கள் டிவி எல்இடி டிவி வந்து பிஃப்டி டூ இன்ச்சஸு இந்த ஃபோட்டோசெல்லாம் அப்படியே பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் எல்லாம் எங்கள் ஃபேமிலியே உட்காந்து பார்த்தப்ப அதில் ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இயற்கை சீன்ஸு அதோடு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியா நின்றது பார்த்தோம்னா ஒரு கலகலப்பாக எங்கள் வீட்டில் எல்லோருமே அதை பார்த்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டுருந்தோம் அதுமாதிரி இந்த வருடம் ஊட்டிக்கு போயிருந்தோம் ஊட்டிக்கு போய்ட்டு போகிற அப்பயிலருந்து ஃபோட்டோ ஷூட்டு தான் அந்த கொண்டை ஊசி வளைவு அங்கே நின்று எடுத்தோம் அதெல்லாம் ரொம்ப இயற்கை சீன்ஸ் காரில் தான் வேனில் தான் புக் பண்ணி நாங்கள் போயிருந்தோம் அதனால ஜாலியாக இருந்துச்சு அங்கே போய் அங்கே மலைகள் மேலே நின்று அந்த பனி சாரல் எல்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு அது எப்படி வர்ணிக்கிறதுன்னே தெரியலை உண்மையிலேயே நல்லாயிருந்துச்சி எனக்கு ரொம்ப பிடுச்சிருந்துச்சி அந்த இடமெல்லாம் அதுக்கு அப்புறம் நாங்கள் ரோஜா தோட்டத்துக்கு போனோம் ஊட்டியில் அங்கே பார்த்திங்கன்னா அழகழகான பூக்கள் அந்த பூக்களெல்லாம் அழகாக ஃபோட்டோ எடுத்து நிறையா சேவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கேமராவில் எதெது நல்லாயிருக்கு இயற்கை சீன் எல்லாம் என் ஃபேம்லி எல்லாம் அந்த இடத்தில் நிப்பாட்டி வச்சு அங்கே ஆர்ச் மாதிரி உள்ளது அதெல்லாம் டிஃப்ரெண்டாக எவ்வளோ நிறையா மலர்கள் இருந்துச்சு அதெல்லாம் அழகாக ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்து அதுக்கு அப்புறம் நாங்கள் ஃபேமிலியா பார்த்துக்கிட்ருந்தோம் அதுக்கு அப்புறம் அப்புறம் முருகன் டெம்பிளுக்கு போனோம் கோயமுத்தூரை சுற்றி பார்த்தோம் அந்த இயற்கை சீன்செல்லாம் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு என் ஃபேமிலில ரொம்ப சந்தோஷமா இது பண்ணாங்க அதுக்கு அப்புறம் அந்த குதிர மேலே சவாரி பண்ணது அந்தமாதிரி இயற்கை நம்ம சாதாரணமாக எடுப்போம் அது ஒரு நேச்சுரலாக ஒரு பேக்கிரவுண்டோட ஒரு அழகான ஸ்டில்லாக இருக்கும் அதுக்கு அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு அதை என்ன பண்ணுவேன் ஒரு முக்கியமான ஃபோட்டோசெல்லாம் இயற்கை சார்ந்த படங்கள்லாம் நான் ஒரு சின்ன ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபிரேம் பண்ணி வைச்சோம் அப்புறம் ஒரு ஆல்பமாகவே சரி பண்ணி இது பண்ணி இப்போ வச்சுட்டோம் எல்லோரும் வந்தால் இன்னொரு பத்து பதினஞ்சு வருடம் கழித்து நம்ம பார்க்கலாம்ல பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷமா அந்த வருஷம்லாம் அங்கே போனோம் பசங்கள்கிட்டலாம் சொல்லலாம் நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ இப்படிலாம் அழைச்சிட்டு போய் காமித்தோம் உனக்கு அப்படினு ஒரு மலரும் நினைவாக இருக்கும் அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஏன்னா பின்னாடி பிற்காலத்தில் பேசலாம் அப்போ பிள்ளைங்கள்லாம் அப்போ நம்மளே மறந்துவிட்டாலும் இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்புளுக்கு காண்மிக்கும் ஓ இந்த இடத்துக்கு போனோம் போய் பார்த்தோம் அழகாக இருந்துச்சு அப்போ இப்போது இவ்வளோது மாறியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் இதான் இதனால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறது